சுற்றுலா பயணிங்க பொதுவாக தமிழ்நாட்டை சூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக பாக்கணும்னு கூலிங் பிரதேசம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் ஸோ இந்தமாதிரி குளிர் பிரதேசங்களுக்கு போகும் போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறதுனால அங்கே ஒரு ரெண்டு மூணு நாள் ஸ்டே பண்ணி அவங்க அந்த நேச்சுரல் லைஃப்பை அனுபவிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதனால மோஸ்ட்லி ரெஃபர் பண்ணுறது ஹில் ஸ்டேஷன்தான் ஊட்டி கொடைக்கானல் குற்றாலாம் குற்றாலம் இந்தமாதிரி இது பண்ணிக்கலாம் மற்றபடி கோயில் இது வரும்போது நம்ம மாம்பழ குருத்து இதில் எடுத்துகிட்டிங்கனா ரொம்ப அற்புதமான பல்லவர் காலத்து சிலைகள்யெல்லாம் பார்க்கும் போது இதுக்கு முன்னாடி எப்படி சிலை வடித்திருக்காங்கனு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அடுத்து வந்து சிதம்பரம் கோவில் நடராஜர் என்பது அடுத்தது திருவண்ணாமலை இந்தமாதிரியெல்லாம் கோவிலுக்கு போகும் போது அதையும் ரெஃபர் பண்ணலாம் ஸோ அதேமாதிரி சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா பீச் இருக்கு ஸோ பீச்சி இதுக்கெல்லாம் போகும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு ஸோ ஸ்போர்ட்ஸ்னு வாட்டர் ஸ்போர்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கனா நிறையா இருக்கு எல்லாம் வெச்சுருக்காங்க ஸோ பிளாக் தண்டர் ஊட்டி போயிட்டிங்கள்னா பிளாக் தண்டரில் நிறையா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்கு அங்கே டிரெக்கிங்கை பற்றி நமக்கு அவ்வளோ தெரியாது மற்றபடி இங்கே ஏலகிரிஸ் ஹில்ஸ் போகலாம் ஏலகிரியும் ஹில் ஹில் ஸ்டேஷன்தான் இப்போ வெள்ளூர் பக்கம் இருக்கு ஸோ அங்கேயும் வந்துவிட்டு நல்லா இருக்கு ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு என்ன விதமான இது தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணலாம் அதுக்கு உரிய ஏரியா நம்ம தமிழ்நாடுங்கிறது ரொம்ப எல்லோருக்கும் தெரியும்